அஞ்சு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி நானூற்றி எண்பத்தாறு ஒரு லட்சத்தி பதுனோராயிரத்தி ஏழுநூத்தி முப்பத்தி நாலு எட்டு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி எழுவத்தாறு ஒன்பது லட்சத்தி எழுவத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஏழு எட்டு லட்சத்தி பதினேழாயிரத்தி ஐநூற்றி எழுவத்தி நாலு